என் தாய்மொழியாகிய தமிழை பேசுவதிலோ எழுவதிலோ நான் இதுவரை எந்த ஒரு சிரமமும் தயக்கமும் பட்டதே கிடையாது எந்த ஒரு நாட்டிற்கு சென்றாலும் என் தாய்மொழியாகிய தமிழை பேசுவதில் நான் பெருமை மட்டுமே அடைவேன் எனக்கு விவரம் தெரிந்த நாட்களில் இருந்தே தமிழ் என் முக்கிய தமிழ் என் வாழ்வில் முக்கிய பங்கு வகிக்கின்றது எந்த ஒரு மொழிக்கும் கொடுக்காத பண்பையும் அடிப்படையும் நான் தமிழ் மொழிக்கி கொடுப்பேன் எந்த ஒரு எந்த ஒரு நாட்டிற்கும் எந்த ஒரு நிலைக்கு சென்றாலும் என் தமிழ் மொழியை பேசுவதில் எந்த ஒரு தயக்கமும் பட மாட்டேன் ஆங்கிலம் தெரிந்தாலும் தாய்மொழியில் தமிழில் இருந்து தான் ஆங்கிலம் வந்தது என்பதை கர்வத்தோடும் பெருமிதமாகவும் சொல்லுவேன் மூத்த குடியில் தோன்றிய தமிழ்மொழி இன்று பல நாடுகளில் பறந்து விரிந்து பல மொழிகளுக்கு அடிப்படையாகவும் உள்ளது தமிழன் என்று சொல்வதில் சொல்வதிலும் தமிழ் பேசுவதிலும் தமிழ்நாட்டில் இருப்பதையும் பெருமையாக மட்டுமே கொண்டுள்ளேன் எந்த ஒரு நாட்டிற்கும் எந்த ஒரு பெரிய பெரிய வேலைக்கு சென்றாலும் தமிழ் மட்டுமே என்னுடைய உயிர் நாடியாக இருக்கும் தமிழ் பேசுவதிலோ அவற்றின் எழுதி அவற் அவற்றை எழுதுவதில் எனக்கு எந்த ஒரு தயக்கமும் வந்ததே கிடையாது இதுவரை தமிழில் பேசுவதிலோ எழுவதிலோ எந்த ஒது சிரமமும் சந்தித்ததே கிடையாது தமிழ் மொழி அவ்வளோ இனிமையான மொழி தமிழுக்கு மேலும் அழகு சேர்க்க திருக்குறள் ஆயிரத்தி மூணு அறநூற்றி அறுபத்தி நாலு குறள்களையும் கம்பராமாயணம் ராமாயணம் சிலப்பதிகாரம் போன்ற பல தொல்காப்பிய நூல்களும் சங்க இலக்கியங்களும் பிற்போக்கு தமிழ் பண்பாடுகளும் தமிழ் கலாச்சாரங்களும் இன்றும் அழியாமல் சில தமிழ் மொழியவே சிறப்பித்து பாடிக்கொண்டே வருகிறது தமிழ் இ இ இது மக்கள் இருக்கும் வரை தமிழ்மொழி என்றுமே அழிவதே இல்லை